ஈரோடு மாவட்டத்தில் சில கிராமங்களில் போக்குவரத்து வசதி பஸ்கள் அதிகமாக பேருந்துகள் அதிகமாக இல்லை இதனால் வந்து இப்போ குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகின்றார்கள் நடந்து போகின்றார்கள் குக்கிராமங்களில் அதிகமாக பஸ் இல்லை அதனால் அவர்களுக்கு அவர்கள் பல விண்ணப்பங்கள் போட்டும் இன்னும் இயக்கப்படவில்லை அதனால் அதனால் அவர்கள் அவர்களுக்கு அன்றாடய வாழ்க்கை கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதனால் அவர்களுக்கு அவர்கள் கேட்கும் உரிமையை தாக்கம் பஸ்சு பஸ்சு இது கொடுக்கணும் தினசரி வாழ்க்கையும் அவர்களுக்கு பாதிக்கப்படுகிறது